ஹலோ சொல்லுங்க ஆ ஆமாம் சொல்லுங்க எப்போ போகணும் இன்னும் ஒரு மணிநேரம் கழிச்சுன்னா ஓகே தான் ஏன்னா இப்போ சவாரி இருக்குது ஒரு மணிநேரம் கழிச்சுன்னா வேணால் ஆட்டோ வரும்டா நீங்கள் எவ்வளோ பேரு வரீங்க ரெண்டு பேரா அப்படின்னா ஒரு இரநூத்தம்பது ரூபா ஆகும்டா என்ன பண்ணுறது விக்கிற விலவாசிக்கு இரநூத்தம்பது ரூபாலாம் கட்டுப்படி ஆகாதுடா சரி நீங்கள் வாங்க அப்புறம் பார்த்துக்கலாம் ம் ஆ வெயிட் பண்ணலாம்டா அது ஒன்றும் பிரச்சின இல்லை இருக்கும் ஆ வெயிட்டிங் சார்ஜுன்னு தனியாக எதுவும் வாங்குறது இல்லை அதுதான் சேர்த்து இது இந்த அமௌண்ட்லேயே வாங்கிக்கிவோம் வெயிட்டிங் சார்ஜுன்னு தனியாக வாங்குறது இல்லைடா ஆ சரி வந்துடறேன்டா இல்லை இல்லை வந்துறோம் இன்னும் நான் சவாரி இப்போ போயிட்டுதான் இருக்கேன் முடிஞ்சிடும் நான் ஒன் ஹவரில் கரெக்ட்டாக அங்கே வந்துடுவேன் ஸ்பாட்டுக்கு வந்துடுவேன் சரி ஓகே ஆ சரி வந்துடறேன்டா அட்ரெஸ் சொல்லுங்க நான் வேணால் நோட் பண்ணிக்கிறேன் பன்னெண்டு காமராஜர் ஸ்ட்ரீட்டா சரி ஓகேடா நான் ஒரு ஒன் ஹவர் கழிச்சு அங்க வந்துட்டு நான் இதே நம்பர் தானே கால் பண்ணுறேன் அப்புறம் நீங்கள் வந்துடுங்க அப்புறம் போயிக்கலாம் ஆ சரி ஓகேடா ஆ சரி ஓகே வச்சுடவா ம்